ஹலோ சிக்கன் ஃபார்ம்ங்களா எங்கள் வீட்டில ஒரு விசேஷம் இருக்குது அந்த விசேஷத்துக்கு கொஞ்சம் சிக்கன் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அது உங்கள் கடையில் உங்கள் ஃபார்ம்ல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக தான் அதுக்காக நீங்கள் எந்த மாதிரியான சிக்கன்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ம் அந்த நாட்டுக் கோழியில வந்து ஒரு பதனஞ்சு கிலோ வேணும் ப்லாய்லர் கோழியில ஒரு பத்து கிலோ வேணும் அந்த

சரி நாட்டுக் கோழி

அதான் அந்த கோழி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதே ஆ

எனக்கு தோலெல்லாம் நீக்கிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமாக தான் எனக்கு வேணும் ஆ பிரியாணிக்கு தனியாக வறுவலுக்குத் தனியாக சிக்கன் க்ரேவிக்குத் தனியாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எனக்கு வேணும் ம் ம் ஓகே ஓகே

நாங்கள் வந்து லோக்கல் இல்லை கொஞ்சம் வெளியூர் தான் கொஞ்சம் தள்ளி தான்

டோர் டெலிவரியா ஆ ஆ இல்லை இல்லை எங்கள் வீட்டில இருந்து வர்றதுக்கு ஆள் இப்போ வர முடியாது எல்லா விசேஷத்தில் இருக்கிறதுனால் எல்லாம் கொஞ்சம் ஃபிஸியாக இருக்குறாங்க அதனால நீங்கள் டோர் டெலிவரி மாதிரி கொடுத்தீங்கனாக்கா நல்லாருக்கும் அதுக்கு சேர்த்து அமௌண்ட்டு கொடுக்கணுங்களா உங்களுக்கு ம் ம்

இல்லை இல்லை தோல் எல்லாம் வேணாம் தோல் நீக்கி தான் நீங்கள் கொடுங்க தோலை நீக்கிவிட்டு ஆ நாளைக்கி நாளை மறுநாள்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு முதல்லா ஆ காலையில ஆ காலைலன்னா ஒரு பதனோறு மணிக்கு மேலே தான் ஆகும் பன்னெண்டு மணிக்குள்ளே ச சமையல் ஆயிரணும் நீங்கள் காலையில கொடுத்துரணும் ஆ ஆ கொஞ்சம் நல்லா எல்லா கொஞ்சம்

ஆ ஆமாம்ங்க பக்கத்தில் இது மாதிரி சொன்னாங்க அதனால் தான் நாங்களும் சரி நம்ம விசேஷம் வச்சுக்கிறமே அங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேன்னு தான் நாங்களும் உங்கள் கிட்ட கேட்டோம் அதுக்காக தான்

ஆ அது அது முக்கியம் அவ்வளோ தான் அதனால் தான் அங்கே வாங்குறோம் ஏன்னா வந்து விசேஷத்தில் வர்றவங்க நல்லா பாராட்டிவிட்டு போகணும் சாப்பாடு தான் உங்களுக்கு முக்கியமானது நம்ம நல்லா கவனிக்கிறது ம் அதுக்காக தான்

ஆ சரிங்க ஆ தேங்க் யூ ஆ நான் அனுப்பிடுறேங்க இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் பேசும் போது அது நம்பிக்கை தானே எல்லாருமே சொல்லுறாங்க நம்பிக்கை தான் ஆ நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் மற்றவங்களுக்கு சொன்னம்னா அவங்களும் வந்து வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்குவாங்க ம் சரி ஆ ஆ கரெக்ட் டைம்க்கு எடுத்துனு வந்து கொடுத்தர்ற மாதிரி ஏன்னா அவங்களும் விரைவில சாப்பாடு செய் ஆ சரிங்க சரிங்க ஓகேங்க தேங்க் யூ ஆ தேங்க் யூங்க